கேன்வாஸ் சார்ட் பேப்பர்கள் வாட்டர் கலர் சார்ட் பேப்பர்கள் போன்றவற்றில் பொதுவாக வரைவதற்கு நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னால் நேச்சர் கலரை ஒன்று கொண்டு போவோம் அதில் கொண்டு போய்ட்டு அதில் என்ன வருது கலர் டிசைனை மாத்தலாம்மா மாற்றக்கூடாதா இல்லை இதுக்கு தகுந்தமாரி ஒரு டிசைனை கொடுக்குலாம்மா அப்படின்னு பார்ப்போம் இந்த கேன்வாஸ் ஷார்ட் பேப்பர்ல வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னால் டேரெக்டாக உள்ளாற போக முடியாது இந்த வாட்டர் கலரு பெயிண்ட் இருக்குள்ள அதை கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அதில் டிசைனை ஏற்றி அது என்ன பண்ணலாம் பண்ண கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப யோசிக்கணும் அப்போதான் அந்த கரெக்டான டிசைன்னு இங்கே வருது அதை எடுத்து நம்ம ஒரு போர்டு மாரி ஒரு போர்ட்ல ஒட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் போர்ட்ல ஒட்டுனோம்னா ஸ்கூல் கூட யூஸ் பண்ணலாம் இல்லை வெளியில பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸு அந்தமாரி இடத்துலல்லாம் நான் வச்சு கத்துக்கொடுத்துருக்கேன் நிறையா பேருக்கு இப்படி தான் வரையணும் இதுதான் பண்ணும் அப்படின்னு